பயணசீட்டு முன்பதிவு ரொம்ப அட்வான்ஸாக வந்துயிருக்கு முன்னயலாம் பார்த்துட்டிங்கனா எந்த பஸ் பிடிக்கிறது எங்கே போகிறது நமக்கு சீட்டு கிடைக்குமா என்ற கன்ஃப்யுஸ் இருக்கும் பட் இப்போ அப்படி இல்லை ஏதோ ஒரு ரெட் பஸ்ஸோ ட்ராவல்ஸ் புக் பண்ணும்போது நமக்கு என்ன சீட்டு நமக்கு தேவை படுதுன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸாக பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப கம்ஃபோடபிளாக சேவ் பண்ணுற ஒரு தையிரியோம் கிடைக்கிது ஓட்டல் முன்பதிவு சொல்லவே தேவை இல்லை ஓட்டல் முன்பதிவுன்றது வந்துவிட்டு நம்ப தெரியாத ஒரு புது இடத்துல போயிவிட்டு எங்கே போய் எங்கே இறக்கிவுட்றதுன்னு ரீசனபிளாக நமக்கு ப்ரைச்ஸோ இல்லை கம்போடபிளாகவும் தெரியாது முன்பதிவுங்கறது நம்ப அட்வான்ஸாக தொழிநுட்ப உதவிகளை எல்லாமே தெரிஞ்சிக்கறோம் ஒரு ரூம்லந்து என்னென்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வச்சிட்டே நம்ம ரூம் புக் பண்ணும்போது கம்போடபிளாக நம்ப அதுக்கு தகுந்த மாதிரி போகிறோம் நேராக ப்ளாட்ஃபாம் எண்கள் இதல்லாம் இருக்கும்போது அதே மாதிரி டைமிங் வந்து பார்த்திங்ன்னா நமக்கு அட்வான்ஸாக தெரியுதுனால டைம் வந்து நம்ப ரீச் பண்ணுறதுக்காக அட்வான்ஸாக நம்ப முன்னாடியே ப்ளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வீட்லந்து கிளம்றது போய் ரீச் ஆகுறது தெரிஞ்சிக்குறோம் எண்கள் ப்ளாட்ஃபாம் எண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோர்லர்ந்து சென்ட்ரல் போகும்போது அந்த சீட் நமக்கு தெரியம்போது அந்த இடத்துல சேவ் பண்ணி நின்னுக்கறோம் ஸோ அதனால உங்களுக்கு தொழில்நுட்ப்பம் இன்னக்கு ரொம்ப அட்வான்ஸாக அட்வான்ஸாக போயிடுட்ருக்கு ஸோ இன்னும் வருங்காலத்தில் ஃபியுச்சரு கண்டிப்பாக தொழில்நுட்ப்பந்தான் ரொம்ப உயர்த்தியாக இருக்கும் எங்களுடைய ஜெனரேஷன் எல்லாமே எங்களுடைய குழந்தைங்களோட ஃபியுச்சர் பார்த்திங்கனா இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ தொழில்நுட்ப்பம் இந்த காலத்தில் ரொம்ப உதவியாக தேவை படுதுங்கிறது சொல்லவே தேவை இல்லை வருங்காலத்தில் இது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு நீங்கள் இந்த ஃபைனல் சீட்டில் ஓட்டலு இதெல்லாமே இருக்கும்போது ஒரு மனுசனுக்கு தேவையான அத்தனை இதுவும் அடங்கிடுது ஸோ டென்ஷன் நோ இல்லை